தமிழ் வந்து ஃபஸ்ட்டோட இப்போ நல்லாவே வளர்ந்துட்டு வருதுதான் நான் எ சொல்லுவேன் ஏன்னால் ஒ ஃபஸ்ட் ஸ்டாண்டட்லருந்து டுவெல்த் ஸ்டாண்டட் வரைக்கும் தமிழ் மீடியமில் யாரும் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பிஎஸ்டிஎம் சொல்லிட்டு ஒரு சட்ரிபிக்கேட் தராங்கள் இந்த சட்டிபிக்கேட் வந்து அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதறதுக்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து தமிழ் வளர்க்குறத்துக்கு வந்து கட்டுரை பேச்சுப்போட்டி இதெல்லாமே நிறையவே பண்ணுறாங்க அதுக்கு அப்புறம் வந்து காலேஜ்லலாம் பார்த்தீங்னா தமிழ் வந்து ஒரு கட்டாயமாக அவங்க படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டாகவே வச்சிருக்காங்க என்னதான் மேஜர் சப்ஜெக்ட் படிச்சாலும் அவங்க வந்து தமிழையும் வந்து கம்பல்சரி படிக்கணும் சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஆடர் போட்ருக்காங்கள் அதுக்கு அப்புறம் வந்து மீடியாலும் பார்த்தீங்கனா தமிழ் வந்து ரொம்ப நல்லாவே தான் இருக்குது ஏன்னால் வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்குது நியூஸ் சேனல் நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து தமிழில் தான் சொல்கிறாங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீடியாவிலியும் வந்து பட்டிமன்றம் அது எல்லாமே வந்து தமிழில் தான் வைக்கிறாங்க அதனால நான் ஃபஸ்ட்டோட தமிழ் இப்போ வந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டு வருது தான் சொல்வேன்